சார் ஆமாம்ங்க சார் ஓகேங்க சார் எவ்வளோ பட்ஜட்டுங்க சார் ஓகேங்க சார் ஸோ நாலு பிராண்ட் இருக்கு சார் ஹோண்டாய் பிஎம்டபள்யூ மாருதி சுசூக்கி மகேந்திரா சார் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டூ செவன் ஃபார்ட்டி செவன் லாக்ஸ் வருங்க சார் சார் அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபியூயல் எலக்ட்ரானிக் பைக்குங்க சார் சார் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டொண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி கிடைக்குங்க சார் சார் போட்டுக்கலாங்க சார் இஎம்ஐ இருக்குங்க சார் இருக்கு சார் இன்ஷியல் அமௌன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டொண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி லாக்ஸ் கிட்ட வருதுங்க சார் சார் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் வரும் சார் ஸோ ஒரு தேர்ட்டி மந்த்ஸ் இருக்கும்ங்க சார் சார் ட்வெல் பர்சன்ட் இன்ட்ரஸ்ட்டுங்க சார் சார் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஏர் பேக் ஃபிக்ஸ் பண்ணிதாங்க சார் வரும் ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் அப்புறம் அது பர் கிலோமீட்டருக்கு ஒன் ஒன் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டரு போகும் சார் ஒன் எயிட்டி ஃபைவ்ங்க சார் ஆமாம்ங்க சார் ஓகேங்க சார் ஓ ஓகேங்க சார் உங்களுக்கு எல்லாம் வாட்ஸப்பில் சென் சென்ட் பண்ணிவிடுறேங்க சார் ஓகே தேங்க் யூ